என்னென்னா மீன் இருக்குது சொல்லுங்க உங்ககிட்ட இருக்கிற மீன்லாம் சொல்லுங்க கனவா மீன் என்ன ரேட்டு வருது கிலோ கணக்கில் சொல்லுங்க அப்படியா சங்கரா மீன் ஒரு கிலோ எவ்வளோ வருது என்ன இவ்வளோ கூட சொல்கிறீங்க அப்படியா சரி ராலு ஒரு கிலோ எவ்வளோ ரேட்டு வருது எனக்கு வந்து எனக்கு சின்னது பரவா இல்லை தான் ஆனால் அது ரொம்ப தான் பொடிசா இருக்குது எப்படி அதை கழுவுகிறது சரி சரி வஞ்சரம் மீன் ரேட்டு இதில் கூடதா இருக்குது ரேட்டு சரி வஞ்சரம் மீன் எனக்கு வஞ்சரம் மீன் ஒரு கிலோ வேணும் எனக்கு ராலு ரெண்டு கிலோ வேணும் ஆ போதும் போதும் சரி நீங்கள் வந்து ராலு உரிக்க லேட் ஆகும்னு சொன்னீங்க நான் வேணுணா பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன் சரி சரி சரி சரி சரி சரி நான் வந்து வாங்குகிறேன்

வாங்குறப்பையே நான் கொடுத்துக்குறேன்